ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம் இங்குட்டு நீங்கள் மஞ்சள் சாகுபடி செய்துருக்கீங்களா நான் மஞ்சள் வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்குறேன் கூட இந்த மிளகா வியாபாரம் மஞ்சள் வியாபாரம் இந்த சிறுதானியங்கள்லாம் விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் செய்து வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்குறேன் ஆ அதுதான் சரி ஓ எனக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு மூட்டை மஞ்சள் தேவைப்படுது சரி என்ன வகையான மஞ்சள் போட்டுருக்குறீங்க ஏதாவது வகை இருக்கா இல்லை ஒரே மஞ்சள் தானா போட்டுருக்கீங்க

ஆ ஆமாம் ஆமாம் சரி சரி நமக்கொரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு மூட்டை தேவைப்படுது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் ஐம்பதுலருந்து நூறாக எடுக்கலாம்னு பார்த்தேன் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நல்லாருக்கு சரி சரி சரி மொத்த கொள்முதல் தான் நீங்கள் என்ன விலை நிர்ணயம் செய்துருக்குறீங்க மூட்டைக்கு சரி நீங்கள் சொல்லிட்டிங்கனா நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் சனிக்கிழம வந்துடலாமே உங்கள் எவ்வளோ சீக்கரம் கொடுக்க முடியுதோ நான் இங்கேயிருந்து எடுத்துகிட்டு போகணும் எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அதை இது பண்ணிக் சரி அப்போ நான் சனிக்கிழம வந்துடுறேன் எனக்கு அதிகபட்சம் நூறு மூட்டை வரையும் தயார் பண்ணி வைத்துருங்க

சரி சரி நான் உங்ககிட்ட மட்டும் தான் வாங்கப்போகிறேன் நீங்கள் கொஞ்சம் விலையை கொஞ்சம் பார்த்து எனக்கு பண்ணிக் கொடுங்க சரி சரி நான் சனிக்கிழம காலையில் உங்களுக்கு கால் பண்ணிகிட்டு வந்துடுறேன் நல்லது நன்றி